இப்போ ம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்க்கும் போது முதல் இருந்த ஒரு அந்த நீட்னஸ் வந்து இப்போ இருக்கிறது இல்லை சுகாதாரமாக அவங்க வச்சிக்கிறது இல்லை ஏன்னால் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு அவங்க வந்து டெலிவரிக்கு அங்கே போயிருந்தாங்கள் அப்போ அவங்கள வந்து அந்த அவங்கள படுக்க வச்சிருந்த பெட்டு இது எல்லாமே வந்து அவங்க ரொம்ப அந்த ஹைஜீனிக்காக அந்த ஒரு சு சுத்தமாக அவங்க வந்து அதை வச்சிக்கவே இல்லை அதுக்கப்புறம் அதை அவங்க பண்ணுறதே இல்லை ஆனால் அதுக்கே வந்து அந்த க்ளீன் பண்ணுறவிங்க வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பே பண்ணுது அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்பு

அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் வந்து டேப்லெட் வந்து நானு அங்கே வாங்கியிருந்தேன் அதில் வந்து என்னாச்சின்னா அந்த டேப்லெட் வந்து கரைஞ்சி வாயில் என்னடா ஒரு கம்பி மாதிரி நமக்கு இருக்கு ஒருமாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சி அதுக்கப்புறம் சரின்னு நான் அந்த இதை பார்த்தா அந்த வா அந்த கம்பி வந்து மாத்திரையில் வந்து இருக்குது அதனால் வந்து இந்தமாதிரி ஒரு தரமா இல்லாமல் மாத்திரையும் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் வந்து இது வந்து நான் ஒரு இது வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணனும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்